தமிழ்நாட்டில் மிக பெரிய வணிக சவால்கள் அப்படின் கேட்டிங்கன்னால் ஜிஎஸ்டி பரிவர்த்தனை வந்து இங்கே வந்து ஒரு சின்ன சவாலாக தான் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்கிற எல்லா பொருள்களுக்கும் ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணிவிட்டாங்க சென்ட்ரல் ஸ்டேட்டுனு சொல்லிவிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே ஈகுவல்லான ஜிஎஸ்டி போகுது ஸோ இந்த ஜிஎஸ்டி டேக்சஸ் வந்து பார்த்திங்கனா வெகுஜன மக்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்குறதோட அறிவுரை சரியா இல்லை இன்னொன்று பார்த்திங்கன்னா மேல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்டியோடய ரிட்டன்ஸ் அப்படிங்குறது வந்து எந்த அளவுக்கு சரியாக நடந்திருக்கு என்ன ஏதுன்னு தெரியல ஸோ இந்த ஒழுங்கு முறை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜிஎஸ்டி என்ன ஏதுங்குற ஒரு நிலைப்பாடு அவங்க வந்து கவர்மெண்டே எடுத்து மக்களுக்கும் அதை சரியான ஒரு சிஸ்டமெட்டிக்காக கொண்டு வந்தாங்கன்னால் மிக பெரிய ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆன மாதிரி இருக்கும்